பார்த்திங்கன்னா கல்வியை பத்தி சொல்ற மாரி இருந்தால் கல்விக்கு எந்த ஒரு ஃபீஸ்ஸும் கிடையாதும்மா எந்த ஒரு ஃபீஸ்ஸும் கிடையாது ஏன்னா இப்போ காலக்கட்டம் அப்படி முன்னடிலாம் சொல்லுவாங்க யாரும் வரமாட்டாங்க கல்விக்கு படிக்கணும்னா இப்போ வந்து சீருடை எல்லாம் புக்கு டம்ளர்ம் எல்லா சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயாக போடுறாங்க போடுறப்ப நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஃபஸ்டஃபால் வேணும் டிசி வேணும் ஸ்கூலுக்கு வரு நம்ம வந்து சேரணும்னா பொதுவாக ஆதார் கார்டு பாஸ் ஏதோ ஒரு ஆதார் கார்டு ஏதோ வச்சி கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிணா தான் உங்களை சேர்த்துப்பாங்க அப்படி சேர்க்குறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கனா இப்போ எல்லாத்துலையும் நம்மளுக்கு ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக பெஞ்ச்சு யூனிஃபார்ம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த அந்த காலக்கட்டம் வந்துட்டு எல்லோரும் யூனி யூனிஃபார்ம் மாதிரி யூனியாக இருக்கணும் அதனால அதை மாரி எங்கே பார்த்தாலும் அங்கே ஒரு மரம் செடி ஸ்கூல் வளாகத்தில் சுத்திலும் அப்டியே அழகாக விளாண்டுக்கிட்டு ப்ரீயட் தமிழ் இங்கிலீஸ் சயின்ஸ் சோசியல் புவியியல் அதை அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே கிளாஸ் ஜா அப்படியே ஜாலியாக ஓடிக்கிட்டு அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க கல்விக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்லாம் முன்ன மாதிரி எல்லாம் டீச்சர்லாம் பக்கா வெல் குவாலிட்டியாக போட்டுட்ருக்காங்க டீச்சர்ஸ்லாம் முன்ன மேரிலாம் அரை குறை அது மாரிலாம் கிடையாது இப்போலாம் வெல் குவாலிட்டியாக போடுறாங்க இப்போ கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் இருக்காங்க அவங்க வந்து இப்போ நீட்டாக நடத்திக்கிட்டு என்னென்ன சலுகை இருக்கோ அதை அப்படியே மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு கூட மூ இராமாமிர்தமாள் திட்டத்தில் ஆயிர ஆயிரரூபா பணம் ஏறிக்கிட்டு இருக்குது எதை பார்த்தனாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்ம படிக்கணும் படிச்சால் ஏன் எங்ககேயா வேல வாங்கலாம் படிச்சால் ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க ஏதோ ஒரு வேலை ஏதோ நேர்மி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ட்ஸு இதே மாரி எதோ ஒரு வேலை போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வேஸ் இதே மாரி எதாவது ஒரு வேலை கிடைக்கும்ல அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூல் போய் ஆகணும் இப்போ ஸ்கூல் வந்து ஒரு கட்டாயம் அது வந்து எதோ கல்வி வந்து இலவசம் கல்வி மட்டும் தான் இலவசம் இலவசம் இலவசம் கல்வி தான் கல்வியை பொறுத்த வரைக்கு